இப்போ வந்துவிட்டு பீப்புள்ஸ் வந்துவிட்டு ஃபர்ஸ்ட் வரைய தொடங்கும்போது வந்து என்னென்னா அவங்களுக்கு அந்த மாரி பென்சில் வந்துவிட்டு எந்த அளவுக்கு வந் ஷார்ப்பாக வச்சுருக்குணும் அதுக்கப்புறம் எந்த மாதிரி வரையணும் எந்த இடத்துலேர்ந்து வரையணும் இதெல்லாம் வந்து தெரியாது எடுத்தோன்னே வந்து என்னென்னா நார்மலாக பென்சில் எடுத்து வரைய ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து என்ன ஆகுன்னா அது டார்க்காக இருக்கும் அது வந்துவிட்டு அழிச்சோன்னா எரேசர் வச்சு அழிச்சோன்னா அந்த வரஞ்சதுக்கு முன்னாடி வரஞ்சது அப்படியே தெரியும் இதெல்லாம் வந்து என்னெ ன்னா அந்த டிராயிங்க்ல கொஞ்ச என்னென்னா கொஞ்ச கஜகஜன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்துவிட்டு என்னென்னா அவங்க பண்ணுற ஒரு மெயினான தப்பு அதுக்கப்புறம் வந்துவிட்டு என்னென்னா ஸ்டார்டிங்கில வரைய தொடங்கும் போது அந்த ஸ்கேல் வச்சு அளவு எடுக்கறது அது எல்லாமே வந்து என்ன கொஞ்சம் தெரியாது மாற்றி மாற்றி அளவு எடுத்துடுவாங்க அப்புறம் எடுத்தோன்னே வந்து என்னென்னா பெருசாக வரஞ்சுருவாங்க இந்த ஒரு மனுச படல்லாம் வரையிறாங்கன்னா அந்த கண்ணெல்லாம் வந்து என்னென்னா எடுத்தோன்னே வந்து என்ன ஸ்டார்டிங்கில கரெக்டாக வராது அதெல்லாம் அந்த சைஸ் வச்சு கரெக்டாக வரையணும் அந்த பென்சில் ஷார்ப்னஸ் அதெல்லாமே வந்துவிட்டு என்னென்னா கரெக்டாக வரணும் இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்க பண்ணுற ஒரு பேசிக்கான தப்பு இதை வந்து எப்படில்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பார்த்து அந்த ட்ரிக்ஸ் எல்லா யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு கரெக்டாக ஷார்ப்பாக வச்சுருக்குணும் எப்படி வரஞ்சால் வந்து என்னென்னா அது வந்துவிட்டு கரெக்டாக வரும் அந்த மாதிரியெல்லாம் வந்து ட்ரிக்ஸ் எல்லா வந்துவிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு நல்ல ஓவியராக மாறணும் அப்படின்னா வந்து என்ன எவ்வளோ பயிற்சி தேவை அப்படின்னா நம்ம வந்துவிட்டு ஒரு சிறந்த ஓவியர்கிட்ட வந்துவிட்டு நம்ம போய் பயிற்சி எடுத்துக்கணும் அப்ப தான் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஓவியராக வரைய முடியும் அதை வந்து என்னென்னா ஒரு தரவையிலயே வந்து என்னென்னா எப்போவுமே கரெக்டாக வந்து வராது அதை வந்து நம்ப திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறதுனால மட்டும்தான் ஒரு டிராயிங் வந்துட்டு என்ன கரெக்டாக வரும் ஏன்னா டிராயிங்க் அப்படிங்குறது எடுத்த உடனே கரெக்டாக வர ஒரு விஷயமே கிடையாது அது வந்துவிட்டு பொறுமை வந்துவிட்டு ரொம்ப முக்கியம் அந்த பொறுமை அத கரெக்டாக வரையிறது அது வந்துவிட்டு கரெக்டாக கவனிக்கிறது இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து என்னென்னா ஒரு ஒரு சிறந்த ஓவியராக வந்துவிட்டு ஒருத்தர் வந்துவிட்டு உருவாக முடியும்